அங் ஏங்க நீங்கள் எம்ஜி ரோட்டில் இருக்கிற பிரியா டைலர் தானே இல்லைங்க நாங்கள் இங்கே வித்யா மந்திர் ஸ்கூலிலேருந்து டீச்சர் பேசிகிட்டுருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆ யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்களா நீங்கள் கார்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பத்து பதினைஞ்சு டைலர் போட்டு தைச்சிட்டுருக்கிங்கன்னு சொன்னாங்க ஆ எங்கள் எனக்கு வந்து மே மாதம் கடைசியில் முடியுங்களா உங்களால் எப்படி என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா எவ்வளோ காஸ்ட்டு எப்படி என்ன ஆ அதாவதுங்க முந்நூறு பா பொண்ணுங்கள் நால்நூறு வந்து பசங்கள் அவங்க ஏழ்நூறு பேருக்கும் ட்ரெஸ் ரெடி பண்ணணும் நீங்கள் எப்படி என்னென்னு ப்ளான் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் சரிங்க அமௌண்ட் எவ்வளோ சொல்லுங்கள் ஆ நான் நான் துணி பீஸ் எல்லாம் கொடுத்துருவேங்க ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும் உங்களது ஆ பெண் பெண் கொழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் லைனிங் வச்சு தைக்கிறா மாதிரி இருக்கும் ஆ இன் ஸ்கர்ட் அந்த க உள்ளேல்லாம் அதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன் எல்லாமே ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும் நீங்கள் உங்களுடைய கார்மெண்ட்ஸ்சில் நீங்கள் ரெடி பண்ணிக் கொடுக்கணும் ம் ஆ அமௌண்ட்டு சொல்லுங்கள் எப்படி பசங்களுக்கு தலைக்கு எவ்வளோ வாங்குவீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்ன இவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறீங்க கம்மின்னு சொன்னாங்க சரிங்க சரிங்க எனக்கு ஓகே நான் வந்து ப்யூனை அனுப்பிச்சுட்றேன் காரில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் அவங்கள பார்த்து வாங்கிக்கிறீங்களா நாளைக்கே ஆ ஆ சரிங்கக்கா